இந்தியன் ஐடெல் மாதிரி மியூசிக் ரியாலிட்டி ஷோஸ்லாம் நான் பார்க்கறது இல்லை பட் எனக்கு அது அவ்வளோக்கா தெரியாது என்னோடய நாலேஜுக்கு வந்துவிட்டு அது அவ்வளோக்கா தெரியாதுன்னு தான் நான் சொல்வேன் பட் ஆனால் இப்போ எனக்குத் தெரிஞ்ச மியூசிக் ரியாலிட்டி ஷோஸ் நிறைய இருக்குது அந்த மாதிரி ஷோஸ் நான் பார்ப்பேன் என்னோடய ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ உள்ளதில் என்னென்ன மியூசிக் ஷோஸ் இருக்கோ அது எல்லாமே நான் பார்ப்பேன் எங்கள் வீட்டு தொலைக்காட்சியில் நான் பார்க்கக்கூடிய மியூசிக் ஷோஸ்லாம் என்னென்னு சொல்கிறேன் அதில் விஜய் டிவியில் வரக்கூடிய சூப்பர் சிங்கர் அது ரொம்ப பிடிக்கும் ஸீ தமிழில் சரிகமப சன் டிவியில் சன் சிங்கர் இந்த மாதிரி இந்த மியூஷிக் ரியாலிட்டி ஷோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறையா அதுக்கப்புறம் நிறைய கச்சேரி பார்ப்பேன் இளையராஜா யுவன் சார் இந்த மாதிரி சாங்ஸுலாம் ரொம்ப பிடிக்கும் அனிருத் சாங்ஸ் கச்சேரிங்கல்லாம் நிறையா பண்ணி அதுக்கெல்லா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கள்ல அப்புறம் மியூசிக் ஆடியோ லாஞ்ச் பண்ணுவாங்க சினிமாவில் அந்த மாதிரி இதுல்லாம் நான் நிறைய பார்ப்பேன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி மியூசிக் ரியாலிட்டி ஷோஸுல்லாம் பார்ப்பேன் அதில் வந்துவிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் பார்க்கற ஷோஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்துவிட்டு ஷிவாங்கி ரொம்ப பிடிக்கும் நல்லா பாடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சார் இளைய தளபதி விஜய் அவரோடய சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பாடுறது அந்த ரியாக்ஷன் அது ரொம்ப பிடிக்கும் அனிருத் வாய்ஸு ஜி வி பிரகாஷ் தனுஷ் இவங்க மூணு பேர் வாய்ஸுக்கும் நான் ரொம்ப அடிமை மெல்ட்டடான வாய்ஸ் அந்த காலத்தில் வந்துவிட்டு இளையராஜா எஸ்பிபி சார் அவங்க ரெண்டு பேரையும் அடித்துக்க ஆளே இல்லை ரெண்டு பேரும் தூக்கி சாப்பிட்டுருவாங்க அப்புறம் மோகன் சார் இவங்க மூணு பேரும் ஈக்குவல் இங்கே இங்கே வந்துவிட்டு தனுஷ் சார் அனிருத் சார் யுவன் அதுக்கப்புறம் நம்ம ஜி வி சார் இவங்கெல்லோருமே ஈக்குவல் இவங்கெல்லாம் நல்லா பாடுவாங்க அந்தக் காலத்துலேயும் இந்தக் காலத்துலேயும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரபலமான சிங்கர்கள் சிங்கர்ஸில் எனக்கு பிடிச்சவங்க அந்த மாதிரின்றதும் நான் சின்ன பிள்ளைங்கள்ல சின்ன போ பிள்ளைங்கெல்லாம் பாடுவாங்கல அந்த போட்டியாளர்களில் எனக்கு அஹானா அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க அஹானான்ற அந்த பொண்ணு பிடிக்கும் அவங்க பாட்றக்கூடிய பாட்டு அப்புறம் கப்பீஸ் அவன் சூப்பர் சிங்கரில் தான் வந்தான் அந்தப் பையன் கப்பீஸ் அப்போயிலிருந்து பாடி பாடி மேலே வந்தது அது பிடிக்கும் அப்புறம் ஜோவிகா காந்தி அவங்களோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் யா நம்ம ஸ்ரேயா கோஷல் அவங்களோட சாங்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க பாடுறது அவங்கள்ட்ட இருந்துலாம் நான் நிறைய எடுத்திருக்கேன் அவங்க பாடுறதுலாம் ரொம்ப புடிக்கும் அதுக்கப்புறம் அதில் இருந்து நான் என் என்னோடய ஸ்கில்லை நான் எப்படி அதிலேருந்து இது இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அவங்க பாடுறது பார்த்து பார்த்து அதே மாதிரி ராகமாக நம்மளும் பாடணும் அந்த மாதிரி கொஞ்சம் பெஸ்ட்டா பாடணும் அவங்களோட வாய்ஸ் தான் நம்மளுக்கு இல்லை பட் அவங்கள மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அவங்க கொடுக்கற ஆக்ஷன்ஸ்யாவது நம்ம ட்ரை பண்ணலாமே அந்த மாதிரிலாம் யோசித்திருக்கேன் அந்த ஆக்ஷன்ஸுலாம் நான் பார்த்துப் பண்ணியிருக்கேன் அவங்க பண்ணுற மாதிரி நிறைய சிங்கர்ஸுலாம் வந்து பேட்டிலாம் கொடுக்கக்குள்ள நல்லா இருக்கும் அதை தான் நான் பார்த்துட்ருப்பேன் அதுக்கப்புறம் நிறைய சாங்ஸ் சொல்லலாம் எனக்கு வந்துவிட்டு நிறைய சிங்கர்ஸ் பிடிக்கும் பர்டிகுலராக பட் நேம் அவ்வளோக்கா ஞாபகம் இல்லை நான் பார்க்கற ரியாலிட்டி ஷோஸில் எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸுனா இவ்வளோ தான் கொஞ்சம் அவ்வளோ தான் பிடிக்கும் அப்புறம் மாகாபா அண்ணா பிரியங்கா அக்கா இவங்க ரெண்டு பேரும் ஆங்கரிங் பண்ணாலும் கூட பா சாங்ஸுலாம் நல்லா பண்ணுவாங்க சூப்பர் சிங்கரில் அவங்களுமே சாங்ஸ் நல்லா பாடுவாங்க அனுராதா மேமாக இருக்கட்டும் நல்லா பாடுவாங்க நிறைய சாங்ஸுலாம் நானும் பார்த்துருக்கேன் எனக்கு பிடிச்ச சாங்ஸ்லேயுமே இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் பாட்றவங்கள ரொம்ப பிடிக்கும் அதுவும் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸில் இப்போ காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பாடுற சிங்கர்ஸை நான் ரொம்ப லைக் பண்ணுவேன்